ஆ சொல்லுங்கள் சார் நான் க்ரிஸ் ஈவண்ட் மேனேஜ்மெண்ட் தான் சார் பேசுகிறேன் ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் என்ன ஃபங்க்ஷன் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ நம்பள்ட்ட வந்து மினிமமாக வந்து டூ பாய்ண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேந்து ஆரம்மிக்குதுங்க சார் ஆ டூ பாய்ண்ட் ஃபைவ் லேக்ஸில் வந்து ஃபுட்டு கேட்ரிங் சர்வீஸ் மட்டும் பண்ணுவோம் சார் பாய்ண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு இப்போ த்ரீ லேக்ஸில் அடுத்த பேக்கேஜ் சார் அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஐஸ்க்ரீம் ப்ளஸ் வந்து பஞ்சு மிட்டாய் இது ரெண்டும் ஆட் ஆகி வரும் சார் அது வந்து த்ரீ லேக்ஸ் வரும் ஆ அடுத்தது அடுத்த பேக்கேஜ் வந்து நமக்கு த்ரீ பாய்ண்ட் ஃபைவ் லேக்ஸில் இருக்குது சார் அதில் வந்து மெஹந்தி இது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும் சார் அடுத்தது ஃபோர் லேக்ஸில் வந்து செண்ட மேளம் ப்ளஸ் வந்து டீஜே வரும் சார் இது வந்து ஃபோர் லேக்ஸ் சார் அடுத்த பேக்கேஜ் வந்து ஃபைவ் லேக்ஸில் இருக்குது சார் இதில் வந்து ஸ்டேஜு டெக்கரேஷன் இது எல்லாமே வந்துரும் சார் இது வந்து அஞ் ஃபைவ் லேக்ஸில் வரும் சார் மொத்தம் வந்து நம்மள்கிட்ட இது மாதிரி அஞ்சு வெரைட்டி இருக்குது சார் இதில் அந்த டூ பாய்ண்ட் ஃபைவ் லேக்ஸ் சொன்னேன்ல சார் கேட்டரிங் சர்வீஸ் மட்டும் அது மட்டும் வந்து ஒரு இலைக்கி இவ்வளோ ரேட்டுன்னு ரேட் ஃபிக்ஸுடு சார் ஒரு இலைக்கி வந்து ஆ பர் ப்ளேட் வந்து ஐம்பது ரூபா வரும் சார் ஆ ஆனால் அந்த அமௌண்ட் அந்த அமௌண்ட்டு வந்து இப்போ பர் ப்ளேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும் சார் மற்றபடி மற்ற எல்லாமே வந்து அந்த பேக்கேஜ்க்குள்ள முடிஞ்சுரும் ஏன்னால் அது எல்லாமே வந்து காமனாக வரது இந்த டூ பாய்ண்ட் ஃபைவ் லேக்ஸ் மட்டும் ஒரு ப்ளேட்டுக்கு இவ்வளோன்னு அமௌண்ட் இப்போ உங்களுக்கு எந்த இது சூட்டபுளாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணிருவோம் சார் ஆ சரிங்க சார் இப்போதிக்கி வந்து எந்த ஒரு டிஸ்கௌண்ட்டும் போயிட்டு இருக்குல நீங்கள் நம்ம ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி வந்ததுனால வேணா உங்களுக்கு ஒரு டென் பர்சண்டேஜ் வேணால் இது டிஸ்கௌண்ட் தரோம் சார் ஆ ஓகே சார் அப்போ ஃபோ ஆ பண்ணிடலாம் சார் ஃபோர் பாய்ண்ட் ஃபைவ் லேக்ஸில் நான் சார் உங்கள் காண்டேக்ட் டீட்டைல்ஸு ப்ளஸ் வந்து என்றைக்கி மேரேஜ் ஃபங்க்ஷன் ஆ ஓகே சார் நீங்கள் வாட்ஸப்பில் செண்ட் பண்ணியிருங்க என்றைக்கி மேரேஜி பொண்ணு மாப்பிள நேம்லேருந்து எல்லாமே செண்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் ஸ்டேஜ் ப்ரிப்ரேஷன்லேருந்து எல்லாமே நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிருவோம் சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்